இப்போ நான் வந்து எங்கள் வீட்டை பார்த்திங்கனா எப்போயுமே நான் வீட்டை சுத்தமாக வச்சுக்குவேன் ரொம்ப கிளீனாக இருக்கும் இப்போ சின்ன சின்ன வீடுதான் சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு அழகாக வச்சுருப்பேன் நான் வீட்டில் டெய்லி வந்து வீடு நல்லா வாசலில் வந்து தண்ணி தெளித்து காலையில் அஞ்சு மணிக்குலாம் எழுந்திருச்சு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு கோலம் போட்டுட்டு தான் அப்புறம் உள்ளயே போவேன் அப்புறம் பார்த்திங்கனா ஃபஸ்டு பார்த்திங்கனா என்னுடைய இது பார்த்திங்கனா அடுப்பு நல்லா கிளீயராக தொடைச்சிட்டு நான் அதை அப்புறமா தான் நான் அடுப்பு பற்றவப்பேன் நான் அதுக்கு அப்புறமா தான் காபி போடவே செய்வேன் நானு இப்போ வந்து இப்போ செவ்வாய் வெள்ளி அதெலாம் பார்த்திங்கனா வீடு வீடு எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு சாம்பிராணி சாயந்திரம் ஆறு மணி ஆகிட்னுனா சாம்பிராணி போட்டு வீடு வந்து விளக்கு எண்ணெய் நல்லெண்ணய் ஊற்றி விளக்கு ஏற்றி வீடு வந்து நாங்கள் அப்படி மாதாவுக்கு விளக்கு ஏற்றி நாங்கள் வச்சுப்போம் செவ்வாய் வெள்ளி தவறாமல் செய்கிறது அது எல்லாரும் செய்வாங்கள் சில பேர் வந்து அதை கடைபிடிக்கமாட்டாங்க வெளியில் நம்ம வந்து எப்போமே நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாரும் வருவாங்கல்லயா அப்போ வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது வாசலில் வந்து தொடப்பத்தை வந்து போட்டு வைக்கக் கூடாது செருப்பு வந்து வாசலில் போடக்கூடாது ஏன்னா வந்து அது பார்க்குறப்ப வர்றப்போ எதுக்க வந்து அங்கே செருப்பை மிதிச்சுட்டு அவங்க வரும் போது அவங்க மனசு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் நம்ம வந்து எப்போமே வந்து ஒரு ஓரமாக தான் வந்து செருப்பை வந்து கழட்டிப் போடணும் துடப்பம் வைக்கிறப்போ வந்து ஒரு மூலையில் தான் வைக்கணும் அப்படினு சொல்லுவாங்க இது வந்து ஏற்கனவே பெரியவங்க வந்து ஒரு சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறைதான் இது நம்ம வந்து அதை கடைபிடிக்கணும் நான் வந்து அப்படி தான் வச்சுக்குவேன் எனக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கிட தான் பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போது துணியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க அப்படி கொடியெலெல்லாம் நம்மளோடய துணியெல்லாம் போட்டு வைப்போம் போட்டு அவசரத்தில் கூட நம்ம போட்டுட்டு போயிடலாம் ஆனால் வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் சரி துணியெல்லாம் கடக்கேனு சொல்லிவிட்டு அதை ஓரமாக எடுத்து மடிச்சு தான் நம்ம கொடியில் போட்டு வச்சுருப்போம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும் அது நம்ம வந்து எப்போயுமே நல்லா வச்சுக்கிணும் இப்போ வ அப்போ அப்போ வந்து பார்த்திங்கனா வீட்டை வந்து ஒட்டடை அடிக்கணும் இல்லையா ஒட்டடை அடிச்சு நம்ம சுத்தமாக வச்சுருந்தம்னாதான் நமக்கு வந்து இருமல்லாம் வராது எந்த தூசியும் நமக்கு வந்து நம்மளை தாக்காமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் நமக்கு கிருமிகள்லாம் வராமல் நம்ம வந்து இருக்கணும்னா நம்ம வீட்டை சுத்தமாக வச்சிருந்தால் நமக்கு அது வந்து நமக்கு அது வந்து பாதுகாப்பு தான் அது நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா நாம் தான் வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் நல்லா ப நம்ம டெய்லி வந்து குளிக்கணும் நம்ம வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நமக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து நம்மளை தான் நமக்கு வந்து வ பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம எப்போயுமே சுத்தமாக இருந்து தூய்மையாக வச்சுக்கிடணும் அப்படினு தான் என்னுடைய நான் அப்படி தான் வச்சுக்குவேன் நீங்களும் அதே மாதிரி இருங்கள் வீட்டை எப்போவுமே சொல்கிறேன் அந்த வாசலில் வந்து நல்லா பெருக்கிட்டு கோலம் போட்டு இப்போ விஷேசமான நாளில் தான் நம்ம வந்து கலர் கோலமாவில் வந்து நம்ம கலருவிட்டு கோலம் போடுவோம் எல்லா நாளும் போடமாட்டோம் ஆனால் எல்லா நாளும் போட முடியாது டெய்லி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்திருச்சு நம்ம வாசலை பார்க்கும் போது நமக்கு வந்து அது மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அன்றைய நாள் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும்